நம்ம வீடு வந்து மாடி வீடலாம் கிடையாது மெத்தை வீடேல்லா கிடையாதுப்பா நம்மளுது வந்து சும்மா ஒரு கூரைக்கட்டு வீடுதான் அதனால நம்மளுக்கு கொல்லை புழக்கோம் இருக்கிறதுனால மாடியும் வேலயில்ல கொல்லைக்கும் வேலயில்ல கொல்லைத் தோட்டந்தான் வாசலில் ரெண்டு மூணு செடி வச்சுருக்கோம் கொல்லையில் கொல்லை நீட்டுக்கு இருக்கிறதுனால வாழை தென்னை அந்தமாதிரி கொய்யா இதுயெல்லாம் பழம் இதுயெல்லாம் நம்ம கொல்லையில் இருக்குது வாசலில் வந்து பார்த்தோம் அப்படினா சின்ன சின்ன இந்த மொளாக செடி எலுமிச்சை செடி எலுமிச்சை கன்று இந்தமாதிரி இருக்கிறதலாம் வந்து நம்ம வாசலில் வச்சிருக்கிறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி போதும் அப்படிங்கறதுனால கொஞ்சமாக தண்ணி இருக்கு இந்த வாழைக்கும் தண்ணி தேவைப்படாது இந்த தென்னைக்கி கொய்யாவுக்கு இதுக்கெல்லாம் வந்து தண்ணி வந்து ஓரளவுக்கு தேவைப்படும்ல அதுக்காக என்ன பண்ணுறதுனா நம்ம குளிக்கிற தண்ணி துவைக்கிற தண்ணி இது எல்லாம் கொல்லைப் பக்கத்தில் ஓடுகிற மாதிரி வச்சுருக்கோம் அது அப்படியே அப்படியே செடியெல்லாம் தானாக உறிஞ்சுக்கும் இதுக்குன்னு மெனக்கெட்டு நம்ம தண்ணி எதுக்கும் பாச்சிகிறா மாதிரி இருக்காது கொல்லைப்பக்கங்கறதனால இதில் தண்ணி வர்றதலாம் சேர்ந்து போய் கொல்லையில் போய் ஒரே இதாக நம்மளுக்கும் வடிஞ்சிரும் தண்ணியும் வீணாகாது தண்ணியும் மிச்சமான மாதிரியும் இருக்கும் இப்போ மழை நாள்லாம் தண்ணி கொல்லையில் நிற்காது வேரெல்லாம் நல்லா உறிஞ்சு வச்சுக்கும் நம்மளுக்கும் வீட்டுக்கு ரெண்டு பழம் காய் ஆன மாதிரியும் இருக்கும் கொல்லையும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த கொல்லையில் இருக்கிற இந்த மரத்துலேருந்து கொட்டுற எலையெல்லாமே அதுக்கு ஒரு ரெண்டடிக்கும் இந்தாண்ட குழியைத் தோண்டி போட்டு புதைக்கறப்ப அதுங்களுக்கு அதுவே ஒரு ஒரமாகவும் போய்விடுது அதில்லாம மாடு இந்த இதுக்குதான் மாடு சாணி அதல்லாம் கொஞ்சம் உரம் கொல்லையில் இருக்கும் அதல்லாம் எடுத்து அப்பப்போ வச்சு விட்டோம் அப்படினாலும் கொஞ்சம் இதாயிருக்கும் இங்கே வாசலில் சின்னச்சின்ன செடிதான் இந்த ரெண்டு மூணு செடி வச்சுருக்கோம் கொல்லையில் மரங்கள் அதல்லாம் இருக்குப்பா அதில்லாம இந்த வெண்டை கொத்தவரம் அதல்லாம் சும்மா ரெண்டுரெண்டு போட்டுக்கிறது கொல்லையில் பிய்க்கிற ரெண்டு காயை பிச்சு போட்டு எதோ குழம்பு வச்சிடுவோம் நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சிரும் அந்தமாதிரிதான்பா கொல்லைத் தோட்டந்தான் நம்மகிட்ட இருந்துகிட்ருக்கு